வாங்க சார் உள்ளே வாங்க வாங்க சார் உள்ளே வாங்க சார் ஜென்ஸுக்குனு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே செகண்ட் மாடி சார் செகண்ட் ஃப்ளோரில் போயிவிட்டு பார்த்திங்கன்னா என்ன சார் புரியல ஆ இருக்கு சார் வாங்க நான் காட்டுறேன் வாங்க சார் பாருங்கள் இது வந்து ஜென் செக்ஷன் நீங்கள் எந்த மாதிரி ஷர்ட் எதிர் பார்க்குறிங்க எந்த மாதிரி ரேட்டுக்குள்ளேன்னு சொல்லுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கலாமா இல்லை தௌசண்க்கு மேலேயா சிக்ஸ் ஃபிஃப்டிக்குள்ளேயா சரி ஓகே சார் பாருங்கள் இதில் வந்து ஆ ஓகே சார் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குனு பாருங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க செக்குடா இல்லை ஃபா பிளைன் ஷேர்ட்டாக அந்த மாதிரி கேட்குறீங்களா சைஸ் சொல்லுங்கள் சார் உங்கள் சைஸ் ஷேர்ட் சைஸ் ஷேர்ட் சைஸ் சொல்லுங்கள் சார் சரி ஓகே சார் இதில் வந்து எல்லாமே நீங்கள் கேட்கற மாதிரி ப்ளைனாக தான் சார் இருக்கு இது காட்டனாகவும் இருக்கும் ஆமாம் சார் சரி ஓகே சார் இருங்க காட்டுறேன் இந்த ப்ளூ கேட்குறீங்களா இதில் ரெண்டே ரெண்டு கலர் தான் சார் இருக்கு கிரே கலர் எடுக்குறீங்களா கிரே உங்களுக்கு நல்லாருக்கும் ஓகே சார் இதே ஷேர்ட் மட்டும் போதுங்களா பேக் பண்ணிடலாமா ஓகே சார் டீ ஷேர்ட் எப்படி பிராண்டாக கேட்குறீங்களா எப்படி அது அந்த சைட்டில் இருக்கு சார் வாங்க காட்டுறேன் இது வந்து லைனாகவும் போட்டுருக்கும் ப்ளைனாகவும் போட்டுருக்கு சார் நீங்கள் எப்படி கேட்குறீங்க ஆ இருக்கு சார் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பாருங்கள் சார் டீ ஷேர்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மேல தான் சார் இருக்கும் நீங்கள் ஃபார்மல் ஷேர்ட்டு கேட்குறீங்க அது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே கேட்குறீங்க அது சார்கிட்ட கொஞ்சம் குறச்சி கேட்கலாம் இந்த டீ ஷேர்ட் பாருங்கள் இப்போ குறச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எது பிடிச்சிருக்குனு எடுங்க ஆயரத்து ஐநூறுவாயிலையும் இருக்கு சார் நீங்கள் கம்மி ரேட்டில் கேட்குறீங்க அதனாலதான் நான் இதை எடுத்து கொடுத்தேன் சேரி ஓகே சார் ரெண்டு மட்டும் போதுங்களா ஃபார்மல் ஷேர்ட்டு டீ ஷேர்ட்டு மட்டும் போதுங்களா சார் வேறு எதனாவது ஜீன்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணுங்களா ஆ பார்க்கலாம் சார் இருக்கு காட்டுறேன் காட்டன் ஜீன்ஸுங்களா லைக்ரா அந்த மாதிரில்லாம் இருக்கு வேணுங்களா பென்சில் பேண்ட் அதுமாதிரி கேட்குறாங்க சரி வாங்க சார் ஓகே சார் சைஸ் சொல்லுங்கள் சார் சரி ஓகே சார் சார் இது வந்து ப்ளாக் அப்புறோம் கிரே கலரில் ஒன்றுருக்கு டார்க் ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு உங்களுக்கு எந்த கலரில் சார் வேணும் பியூர் ப்ளாக்கில் ஒரு பீஸ் தான் சார் இருக்கு அது எல்லாம் அதிகமாக சேல் ஆயிட்டு இந்த ஒன்று தான் இருக்கு பிடிச்சிருக்குங்களா ஆ வரும் சார் நீங்கள் ஆர்ட்ரு போட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்துரும் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் இப்போ எதுவும் ஜீன்ஸ் வேணாங்களா வேணாங்களா உங்களுக்கு டீ ஷேர்ட்டும் ஃபார்மல் ஷேர்ட் மட்டும் ஆ சரி ஓகே சார் மூணு போதுங்களா ம் ஓகே சார் சரிங்க சார் இன்னும் ரெண்டு நாளில் வந்துரும் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்குங்க இப்போ இது மட்டும் பில் போட்டுரலாமா ஓகே சார் தேங்க் யூ